மேம் உங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் ஃப்ரூட்ஸெலாம் இருக்குதுங்களா என்ன மேம் என்னென்ன இருக்குது என்னென்ன இருக்குதுங்க மேம் ஆப் ஆப்பிள் ஆரஞ்ச் திராட்சை இருக்குதுங்க இல்லைங்களா ஆப்பிள் எவ்வளோ ரேட்டு ஆரஞ்ச் எவ்வளோ திராட்சை உங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் டோர் டெலிவரி பண்ணுவீங்களா ஓகே அப்போனா ஆப்பிளில் ஒரு கிலோ ஆரஞ்சில் ஒரு கிலோ திராட்சை வாழைப் பழம் ஒரு கிலோ வாழைப் பழம் இருக்குங்களா வாழைப் வாழைப் பழம் எவ்வளோ சரி அப்போ ஆப்பிள் ஆரஞ்ச் வாழைப் பழம் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கிலோ டோர் டெலிவரி பண்ணிவிடுங்க எல்லாப்பா எல்லாம் ஃப்ரெஷ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்குது நாங்கள் குழந்தைக்கி கொடுக்குறது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து ஃபஸ்டு நீங்கள் எல்லாத்தையும் ஃப்ரெஷாக இருக்கிறதா பார்த்து டோர் டெலிவரி பண்ணிவிடுங்க ஓகே ஓகேங்க